எங்கள் கலாச்சாரத்தோடய முக்கியமான சடங்குகள் அது ஏன் முக்கியம் என்றதை சொல்கிறேன் கோலம் போடுறது மார்கழி மாசத்தில் கோலம் போட்டால் நல்லது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மார்கழி மாசத்தில் விடிய காலையில் எழுந்திருச்சு வாக்கிங் போகிறது குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் யாராகயிருந்தாலுமே மார்கழி மாசத்தில் விடிய காலையில் வாக்கிங் போகிறது நல்லது மார்கழி மாச காற்று வந்து உடலுக்கு நல்லது

குங்குமம் வச்சுக்கணும் நெற்றில குங்குமம் வச்சுகிறதுனால் நம்ம வந்து இந்த பெண்கள் கல்யாணம் ஆனவர்களாக இல்லை ஆகாதவங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் விளக்கு கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அடுத்து விரதம் இருக்கிறது ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறப்போ உடல் உபாதங்கள் எல்லாம் சரியாகும் நம்ப உடலில் இருக்கற கழிவுகள் எல்லாமே நீங்கி நம்ம உடல் வந்து சுத்தமாகும் புனித நூல் கற்றது புனித நூல் அணிந்து இருக்கற வந்து புனித நூல் நம்ம கட்டியிருக்கிறப்போ கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்கற மாதிரி ஒரு நம்பிக்கை தீய சக்திகள் வந்து நம்மளை அண்டாமல் இருக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கை இதனால் இந்த சடங்குகள் எல்லா எங்கள் கலாச்சாரத்தில் முக்கியமானதுன்னு நாங்கள் சொல்கிறோம்